ஹான் ஹலோ கால் டேக்சிங்களா நான் இங்கே பக்கத்தூர்லேருந்து பேசுகிறேங்க ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எவ்வளோ காசு ஆகுங்க ஆ சரிங்க சரி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ட்ரைனு நம்ம அதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்குதுங்க ஆ சரிங்க ஆ இங்கே பக்கத்தில் கால் டேக்சினால் தான் இதுக்கு கால் பண்ணுறேன் நான் நீங்கள் கரெக்ட் டைம் வருவீங்களா ஆ சரி ஓகேங்க ஆ ஸ்ட்ரைட்டாக வந்து அப்டி ஒரு ரைட் சைடு ரோடு கட் பண்ணீங்கன்னா எங்கள் ஊரு இருக்குது ஸ்ட்ரைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கூல் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்து தெரு தான் எங்கள் ஊரு அங்கே வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டுக்குறோங்க நாங்கள் நாளைக்கு காலைல கரெட்டாக ஆறரை மணிக்குலாம் வந்துடுங்க ஓகே